எங்கள் தோட்டத்தை வந்து பராமரிக்கும்போது பராமரிக்கும்போது பூச்சிக்கள் வராமல் இருக்க பூச்சி மருந்து பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவோம் பூச்சி மருந்து அடிக்குவோம் வந்து தோட்ட சுற்றியும் வேலி போடுவோம் வேலிக்கட்டி பாதுகாப்போம் வந்து குச்சி நடுவோம் குச்சி நட்டு அந்த அந்த மரத்தை வந்து நேராக நேர்மையாக்க குச்சி நட்டு அதைவந்து நேர்ம ஒரு நேராக வளர்க்கறத்துக்காக ஒரு குச்சி நட்டு அதுல ஒரு கயிறுக்கட்டி நேராக வளர்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் வேலிக்கட்டி உள்ள மா மாடு ஆடு மாடு வந்து உள்ள போகும்படியா நாங்கள் நாம் வந்து ரெடி பண்ணுவோம் பூச்சி வந்து கொடிங்களை வந்து க தின்னுடும் அதுக்காக பூச்சி மருந்து அடிச்சிடுவோம்